ஹலோ சார் நேற்று வந்து மெடிக்கல் வந்து பார்த்துட்டு போன உங்கள்கிட்ட நேற்று வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மாத்திர நீங்கள் கொடுக்கவும் ஒரு ரெண்டு நாள் சரியாக இருந்துது உடம்பு பரவால்ல நீங்கள் கொடுத்த மாத்தரையை சாப்பிடவும் இப்போ என்னன்னா டேப்லெட் வேறு தீர்ந்துட்டு ஆ

சுகர் அதிகமான கொஞ்சம் வேள ப்ரெஷரு அதனால் ஒழுங்காகா தூ ஆ மூணு வேலையும் சாப்பிட்றன் சார் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சார் இல்லை சார் நான் வேள சார் வேள ப்ரெஷரில் இருந்தேன் அதான் பீபி வந்ட்டு சாப் ஃபுட்டு வந்து எப்படி சார் சுகருக்கு வந்து ஃபுட்டு வந்து மூணு வேலையுமே ரைஸாக சாப்பிட்லாமா ஒரு வேள டிபன் டிப ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் இந்தமாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறன் சார் இல்லை சார் நான் வரன் சார் மெடிக்கல் எப்போ சார் வரலாம்

ஆ ஓகே சார் ஓகே சார் நாங்கள் எடுத்துவிட்டுறோம் சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்